கேசரி எள்ளு மிட்டாய் பாதுர்ஷா அல்வா ஜாங்கிரி பால்கோவா குலோப்ஜாமுன் மைசூர்பாகு அதிரசம் சீனி உருண்டை ரசகுல்லா தேங்காய் மிட்டாய் தேன் மிட்டாய் அசோகா போளி சோமாஸ் பால் கொழுக்கட்டை ரவா உருண்டை கடலை உருண்டை கடலை மிட்டாய்